ரீசன்ட்டாக நாங்கள் வந்து ஹச்பி கேஸ்ல வந்து போன மாதம் வந்து வந்து ஹச்பி கேஸ் வந்து புக் பண்ணோம் எங்கள் ஊருக்கும் எங்களோடய ஏஜென்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரோம் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வந்து ஏஜென்சிக்கும் எங்களோடய வீட்டுக்கும் தூரம் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் முத நாள் நைட்டு புக் பண்ணால் மறுநாள் காலையில பதினோரு மணிக்கு வந்து கேஸ் வந்து டெலிவரி பண்ணிட்டு பிட் பண்ணியும் கொடுத்துட்டு போய்ட்டாங்கள் அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்க அந்த பையனை வந்து நான் ரொம்பவும் எங்கள் வீட்டில பாராட்டுனாங்கள் உடனே வந்து கொடுத்துட்டாங்க சர்வீஸ்சும் நல்லா இருக்குது அப்படினு சொல்லிட்டு வீட்டில எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உடனே கொடுத்தது